பணியிடத்தில் நான் எல்லார்கிட்டையும் நான் நட்பாக தான் பழகுவேன் ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்தால் அந்த சண்டையில் அவ்வளவா இன்வால்வ் ஆகமாட்டேன் அப்படி அந்த சண்டை வந்தாலே என்ன எப்படி இதை சமாளிக்கலாம் என்ன பிரச்சின ஏது எப்படி சமாளிச்சால் இதில் இதை நம்மளால் சமாளிக்க முடியும் இந்த சிக்கலிலேருந்து எப்படி வெளியில் வரது அந்த மாதிரி சூழல்நிலை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு நம்ம எது பண்ணுனாலும் பண்ணணும் நம்ம எடுத்ததும் கோவப்பட்டுடக்கூடாது அந்த மாதிரி கோவப்பட்டால் நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு தான் ப்ராப்லம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அந்த என்ன சண்டையோ அந்த சண்டைக்கு தேவையான சூழ்நிலை எப்படி இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுனு சொல்லினால் தான் சொல்லி அந்த அந்த பிரச்சினையிலிருந்து முடிவுக்கு அதிலேருந்து வெளில வரதுக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி அந்த சூழ்நிலையை நல்ல சூப்பராக சமாளிப்பேன் இந்த மாதிரி சமாளிக்கிறது மூலிமா நமக்கு ஒரு ஒரு கைட்னஸ் ஒன்று வரும் ஏன்னால் யாருகிட்டேயும் நம்ம நட்பாக பழகிறவங்ககிட்ட திடீர்ன்னு சண்ட போட்டால் அது நல்லாயிருக்காது அதனால என்ன ஒரு சண்டை வந்தாலும் அந்த சண்டையிலேருந்து அந்த சண்டைக்கு என்ன முடிவு அந்த சண்டையில் என்ன ப்ராப்லம் அதெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டே அன்பாக பேசி புரிய வச்சு புரிய வச்சு சூழ்நிலைய சமாளிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துருக்கு என் ஃபிரெண்ட்ஸ்குள்ள சண்டை ஒவ்வொரு சண்டையிலேயும் அவங்ககிட்டே பேசி என்ன என்னாச்சு என்ன சண்டை என்ன கோவம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்தி எல்லா சிக்கல்களையும் சமாளித்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கேன்